தாய்மொழி வந்து தமிழ் அந்த ஆங்கிலம் ஹிந்தியை ஹிந்தி இதலாம் படிக்கிறத்துக்கு அதெல்லாம் வந்து ஒன்றும் இது முடியாதுங்க இப்போ வந்து தாய்மொழி தமிழ் வ தமிழ் படிப்பு தான் படித்து நம்ம அதைதான் தமிழ் தமிழ் வார்த்தைக்கு தமிழன் என்ற இதுக்கு தமிழ் தான் படிக்கணும் ஹிந்தி ஆங்கிலம் அது இதுன்னு படிக்கிறது அதெல்லாம் இல்லை முடியாது இந்த தமிழ் தான் படிக்கணும் தமிழ் தான் நம்ம தமிழ் மனுசன் தமிழ்நாடு தமிழ் மனுசன் தமிழன் தமிழ் தான் படிக்கணும் அது தான்